எங்கள் மாநிலம் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் கல்வி மிகவும் சிறப்பாக உள்ளது தமிழ்நாட்டின் கல்வி பயிலும் மாணவர்கள் தமிழ் மொழியை முதல் பாடமாக எடுத்து கற்கின்றனர் தமிழ் படிக்கும் மாணவர்கள் தமிழ்மொழியில் தேர்வினை எழுதிகின்றனர் தமிழ் மொழியை கற்பதனால் தமிழ் மாணவர்கள் தமிழர்கள் மற்றும் இல்லாமல் அனைத்து மக்களும் தமிழின் இலக்கியங்கள் இலக்கணங்கள் அனைத்தையும் அறியமுடிகிறது தமிழ் கற்பதனால் பழமையான கதைகள் புராணங்கள் அனைத்தையும் எளிமையாக உணரமுடிகிறது பழைய கலாச்சாரங்கள் அனைத்தையும் தமிழ் மொழியின் மூலமாக அறிய முடிகிறது தமிழ் மிகவும் பழமையான மொழி என்பதால் பழமையை தமிழ் அழகாக புரியவைக்கிறது தமிழ்நாட்டில் தமிழ் கற்பதனால் தமிழ் தமிழர்களை தமிழ் தமிழர்களை தலை நிமிர செய்கிறது